டூரிஸ்ட் பீப்பிளுக்கு தமிழ்நாட்டில் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோனா லாங்வேஜ் ப்ராப்ளமாக இருக்கும் அவங்க மோஸ்ட்லி இங்கிலீஷ் அந்தமாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் லாங்வேஜஸ் தான் அவங்களுக்கெலாம் தெரிஞ்சிருக்கும் பட் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு தமிழ் தேவை பட் தமிழ் தெரியாதனால் அவங்க நிறையா இடத்தில் அவங்க வந்து ஸ்ட்ரகில் பண்ணுவாங்க ஒரு லொக்கேஷன் எங்கேயாச்சும் கேட்டுட்டு போகிறதுக்கு இல்லை எதாவது ஃபுட் எங்கேயாவது கடைக்குப் போய் சாப்பிட்ணுனாலும் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹார்டரா இருக்கும் அடுத்து வந்து அவங்களோட ஃபுட் அங்கே கம்ப்ளீட்டாக அவங்க வந்து வேறே ஒரு ஃபுட் கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து நம்மளோடய ஃபுட் கல்ச்சர் வந்து அவங்க அதுக்குள்ள வந்து அடாப்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒருமாதிரி கஷ்டமாக இருக்கும் தென் அவங்க நிறையா லொக்கேஷன் ட்ராவல் பண்றதுக்குத்தான் வருவாங்க இங்கே மோஸ்ட்லி ஸோ அப்படி டிராவல் பண்ணும்போது ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை அவங்க யூஸ் பண்ணாங்கனால் அது கண்டிப்பாக ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகும் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் அவங்க ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிருவாங்க ஸோ அவங்க வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாமல் பர்சனலாக ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்போர்டபுளாக இருக்கும் தென் கிளைமேட் அங்கே வந்து ஒரு எனி பிளேஸாக இருக்கட்டும் தமிழ்நாடு தவிர கொஞ்சம் ஒருமாதிரி கிளைமேட் டிஃப்ரெண்டாகதான் இருக்கும் அங்கேருந்து இப்போ ஃபாரினர்ஸ் வந்து வெளிநாட்டில் இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு நம்மளோடய கிளைமேட் இந்த ஹாட்டான இந்த கிளைமேட் அவங்களோடய ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணும் அப்புறம் அவங்களை ரொம்ப டீஹைட்ரேட் பண்ணும் ஸோ அதனாலயே இங்கே வந்து வர்றதுக்கு நிறையப் பேர் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க